நான் சமைக்கிறத்துக்கு முன்னாடி என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லாம் செஞ்சு வெச்சுருப்பேன்னா சமையலுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஷெடியூல் வந்து போட்டுருப்பேன் காலையிலேயே இப்போ இன்றைக்கி க என்ன தேவை கத்திரிக்காய சாம்பாரா புளி குழம்பா அப்படிங்கிறத முன்னேற்பாடக செஞ்சிடுவேன் காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணுறது இது எல்லாமே ரெடி பண்ணி வெச்சுக்கிட்டு நம்ம சமையல் கிட்டே போனோம்னா ஈஸியாக வித் இன் டென் மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணிடுவோம் சமையலை ஃபினிஷ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு என்ன ஏற்பாட்டு லன்ச் கட்டுறோம் அப்படிங்கிறத பிஃபோராவே ரெடி பண்ணிடுறது தென் வந்து இது எல்லாமே ரெடி பண்ணி வெச்சுட்டு பெரியவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சமையல்க்கு சமையலுக்கு ரெடி சமைய அவங்க என்ன சாப்பிடுவாங்க காலையில் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் எப்போயுமே சமையலில் எதையுமே பிளான் பண்ணாமல் நம்ம ஒரு செயலை செய்ய போனோம்னு வச்சிக்கோங்களேன் அது எதுவுமே வந்து முழுமை அடையாமல் போயிடுன்னு வச்சிக்கோங்களேன் முன் கூட்டியே முன்னெச்சரிக்கையாக ரெடி பண்ணி வச்சிட்டு செஞ்சோம்னா அது முழுமை பெரும் ஒரு செயல் முழுமை பெறாமல் நம்ம ஏனோ தானோன்னு போய் எடுத்து போய் செஞ்சோம்னு வச்சிக்கோங்களேன் அது வந்து ட்ராப்ட்டில் தான் முடியும் சரிங்களா